ஆ சொல்லுங்கள் மேடம் ஆமாம் மேடம் கிரீன் சூப்பர் மார்க்கெட் தான் மேடம் சொல்லுங்கள்

எங்கள் எங்கள்கிட்ட எங்கள் ஷாப்பிங்கில் வந்து அமுல் கீ இருக்குது மேடம் ஆவின் கீ இருக்குது ஹட்சன் கீ இருக்குது ஜிஆர்பி இருக்குது உங்களுக்கு எந்தமாதிரி உங்களுக்கு எந்த மே எந்த கீ மேடம் வேணும் ஹட்சன் அரை லிட்டரோடய ரேட்டு வந்து அறுநூறுவா மேடம் அஞ்சு லிட்டரு தேவைப்படுது ஓ ஓ தா ஓ அரை லிட்டரு வந்து அறுநூறுவா மேடம் ஒரு லிட்டராக வாங்குனிங்கன்னால் ஆயிரத்தி இரநூறுவா வருது எங்கள் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வேணால் நான் ஒரு ஆயரரூவாய்க்கு வேணால் டிரை பண்றேன் மேடம் அஞ்சு லிட்டரு கேக்கறீங்களா அஞ்சு லிட்டருனா ஐயாயரருவா வருது மேடம் இருங்கள் மேடம் எங்கள் மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு ஓகே மேடம் அவரும் அப்ரூடு கொடுக்குறாரு ஐயாயரருவா மேடம் அஞ்சு லிட்டரு அதுக்கு மேல் பண்ண முடியாதுங்க மேடம் நீங்கள் உங்களுக்கு எப்படி மேடம் விருப்பம் நீங்கள் வந்து நீங்களே வந்து வாங்குகிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் நாங்களே கூட டோர் டெலிவரி உங்களுக்கு இந்த கிரீன்ஸுக்கும் எவ்வளோ மேடம் டிஸ்ட்டன்ஸ் இருக்கும் ஏங்கன்னால் எங்களுக்கு வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளனால் இங்கே டோர் டோர் டெலிவரி பண்ணிவிடுவோம் ஈஸியாக அடுத்த வித்தின் ஒன்னவரில் நாங்கள் பண்ணிவிடுவோம் ஆமாம் ஆ வாங்கிக்கலாம் மேடம் நீங்கள் லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எங்கேருந்து வரணும் அப்படி வந்து வாங்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து நீங்கள் எங்களோடய டெலிவரி பாய் வந்து அங்கே வந்துட்டு உங்களுக்கு துவ டெலிவரி பண்ணிவிட்டு போயிடுவாங்க மேடம் எங் எங்களுக்கு இதே நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணிடலாம் மேடம் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கலாம் மேடம் வித்தின் ஒன்னவரில் பண்ணிட்டு கீ மட்டும்தானே கேட்டிருக்கீங்க கீ எங்கள்கிட்ட அவைலபுள் தான் மேடம் ஃபைவ் கேஜி எங்கள்கிட்ட அவைலபுள் தான் இருக்குது எங்கள்கிட்ட இப்போ வித்தின் ஒன்னவரில் உங்களுக்கு நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி எங்கள் எங்களோடைய சேல்ஸ் பர்சனே வருவாங்க அவங்கள்ட்டேயே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு கீ நீங்கள் உங்களுடைய ப்ராடெக்ட்டை நீங்கள் உங்களுடைய திங்க்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்